தோட்டத்தில் தான் சார் இருக்காங்க இருக்கிறேன் மேம் தோட்டத்தில் தான் இருக்கிறேன் இல்லை தண்ணிலாம் ஊற்றிட்டுதான் இருக்கேன் மருந்தெல்லாம் வச்சுன்னு தான் சார் மேம் இருந்தேன் அது ஓவர் வெயிலா என்னென்னு தெரியல ரூட் என்னதுன்னு சார் ஸ்பாயிலாயிடுச்சா என்னென்னு தெரியல அது மாதிரி ஆயிடுச்சி மறுபடியும் வேறு வராத மாதிரி பாக்கிறேன் கொஞ்சம் மருந்தெல்லாம் கொஞ்சம் வச்சிக்க அந்த இதெல்லாம் போடுறேன் சார் ஒரெல்லாம் போட்டு நல்லா பண்ணுறேன் மேம்

ஆ சரி மேம் ஆ சரிங்க ஆ ஆ ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆமாம் ஆமாம் ஆ

ஆ சரிங்க மேம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ சரி மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரி ஆ பாத்துக்கிறேன் ஆ சரிங்க மேம் பாத்துக்கிறேன் ஆ சரிங்க பார்த்து ஆ பாத்துக்கிறேன் மேம் ஆ சரிங்க மேம் பாத்துக்கிறேன்